ஆ ஆமா பால் வண்டி தான் சொல்லுங்கள் ஹலோ வாங்கணுன்னா எப்படி இந்த எப்படி ஆ ஆ ஆ ஆ அது நம்ம ஃபெஸ்ட்டிவெலுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேணுன்றீங்களா

உங்களுக்காக வந்து ஆ அதெலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை லிட்ரு வேணும் மொதயே சொல்லிட்டீங்கன்னால் வந்து ரெடி பண்ணி வைச்சுட்டு உங்களுக்குத் தனியாக எடுத்து வைச்சுருவோம் நீங்கள் கம்மியாக எவ்வளோ வருதோ அதுலிருந்து வந்து நம்ம பேசி பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணும்னா ஆ எல்லாமே இருக்குது நெய் இருக்குது அதில் வந்து நம்ம இயற்கையாகவே நம்மளே செய்யறது நம்ம பால் தயாரிக்கிறதுலேர்ந்து நம்ம பண்ண வைச்சுருக்கோம் அதுலேருந்து இல்லை அதெலாம் அதாங்க இயற்கையாகவே நம்ம செய்யறது நம்ம எந்தக் கலப்படம் ஏதும் பண்றதுக் கிடையாது அது வந்து நம்ம இயற்கையாகவே நம்ம வைச்சு எல்லாம் பண்ணி அது ஆள் போட்டு பண்ண வைச்சு எல்லாம் பண்ணுறோம் இங்கே ம இ அ மக்கள் வந்து என்னா கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி நெய் டால் அந்த மாரி எல்லாம் பண்ணி கொடுத்துர்றோம் லிட்ரு வந்து ஐம்பது ரூபான்னு வரும் உங்களுக்கு எத்தனை லிட்ரு வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்றமேனிக்கி பண்ணி குறச்சிக் கொடுக்கலாம் நெய் வந்து அதுக்காட்டி கொஞ்சம் கூட வரும் பாலைக்காட்டி கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகம்ன்றதினால இல்லை அதுவும் பட்ரும் கூட அது வந்து இதுக்காண்டியும் இதுன்னால் வந்து டேரக்டாக இதுப் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்னால் கூட கொஞ்சம் காசு நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் நம்மக் குறச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெலாம் பாலா ஹலோ பால் தானா சரி என்னன்னுப் பார் நம்ம பார்த்துட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் என்னான்னு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோண்டா வந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆ சே சரி சரிண்ணே வேறு நெய் நெய் எதுவும் வேணுமா சரி சரிண்ணே சரிண்ணே ம் ஆ ஓகே